யார் பேசுகிறது சரிங்க மேடம்

ஆமாம் மேடம் நான் பிளம்பர் தான் பேசுகிறேன் சரிங்க மேடம் ஓகே மேடம் பிரிச்சிர்லாம் மேடம் சரிங்க மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் நான் பார்த்துக்கிறேன் மேடம் அதுலாம் ஆ என்னக்கு மேடம் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண வரனும் நான் அல்ரெடி ஒரு வேலை எடுத்துவிட்டேன் மேடம் அந்த வேலையை முடிச்சிட்டு நான் உங்களுக்கு வந்து பார்க்குறேன் ஓகே மேடம் நீங்கள் சொல்றதைப் பார்த்தா ஒரு டென் தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்ச் வரும் மேடம் இல்லை கம்மியாக வருதான்னு பார்க்கலாம் சரிங்க மேடம் அதுலாம் கம்மி பண்ணிக்கலாம் அதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம் நான் பண்ணித் தாரேன் ஏ உனக்காண்டி இப்போ வர்றேன் மேடம் வர்றேன் மேடம் ஓகே மேடம் நீங்கள் அட்ரஸ் மட்டும் எனக்கு மொபைலில் ஷேர் பண்ணிவிடுங்கள் மேடம் ஓகே மேடம் வந்துடுறன் மேடம் வேறு கண்டிப்பாக அழைச்சிட்டு வருவேன் மேடம் நாங்கள் மூனு பேர் வரனும் ரெண்டுநாள்ல முடிச்சுக் கொடுத்துர்றன் மேடம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை செஞ்சு கொடுத்துர்லாம் மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் கேஷ் கூட வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வாங்கிக்கிறேன் ரெண்டுநாள்ல முடிச்சுக் கொடுத்துர்றன் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம் ஓகே மேடம் நான் வேலையை முடிச்சிட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணுறன் மேடம் நீங்கள் பேசிட்டு ஃபிரியாக இருக்கும்போது சொல்லுங்கள் நான் வந்து பண்ணிக் கொடுத்துர்றன் ஓகே மேடம் தேங்க் யூ மேடம்